நம்ம தமிழ்மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா தமிழ்மொழி தான் இருக்குறதுலேயே பழமையான மொழி அப்படின் சொல்லி சொல்கிறாங்க எந்த விதமான கலப்படமுமே இல்லாத ஒரு மொழி தமிழ்மொழி ஸோ நம்மளோட தமிழ்மொழியை வந்து செம்மொழி அப்படின் சொல்லி ப பட்டம் வச்சாங்க ஸோ இந்த செம்மொழியில் வந்து ஒவ்வொரு மொழி இப்போ கொங்கு மொழி இருக்குது சென்னைத் தமிழ் இந்தமாரி சென்னை மொழி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான மொழி இருந்தாலும் கேரளால இருக்கக்கூடிய மலையாளம் மொழி கூட நம்ம தமிழ்மொழியில் இருந்து பிரிஞ்சது தான் அப்படின் சொல்லி ஒரு ஒரு தரம் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ உலக உலக இதுலேயே வந்து நம்மளோடய மொழி தான் ரொம்ப தமிழ்மொழி தான் ரொம்ப பழமையான மொழியும் கூட ஸோ இதை வந்து எல்லோருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து உலகில் தமிழ் மொ என்னென்ன சவால்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு தமிழ்மொழியை பேசி எந்த விதமான வேலை வாய்ப்புக்குமே நம்மளால் அடித்தளம் இட முடியலை ஏன்னால் எல்லா எல்லா மொழிக்குமே வந்து இப்போ எந்த எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் எந்த மொழி தேவைப்படுது அப்படின்னா ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி தான் நமக்கு தேவைப்படுது இப்போதைக்கு நடைமுறையில் வந்து தமிழ்மொழியை வந்து ஓ சரளமாக பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியாகிக்கிட்டு வராங்க அதுவே பெரிய சவால் தான் இப்போ இனி வர இனி வரக்கூடிய குழந்தைங்கள்ட்ட வந்து தமிழ்மொழியை கற்றுக்க வைக்கிறதும் வைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவால் தான் ஏன்னால் ஏன்னால் ஆங்கிலம் மொழியை வந்து போற்றவும் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஆங்கிலத்தை தான் போற்றாங்களே தவிர தமிழை சொல்லித்தரதுக்கு தமிழுங்கிற ஒரு லாங்கு மொழியை அழித்துட்டு ஃப்ரெஞ்சு அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சு அப்படிங்குற மொழியை வந்து சொல்லித் தரதுக்கு எல்லோருமே ரெடியாகிட்டாங்க ஹிந்தி கற்றுக்குறதுக்கு ரெடியாகிட்டாங்க ஆனால் தமிழ்மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப எல்லோர்கிட்டயுமே கொறைஞ்சி வருது இந்த ச தமிழ்மொழியை பேசணும் அப்படிங்கும் போது ஒரு இன்ட்ரிவ்யூவாக இருக்கட்டும் எந்த இடத்துல நாங்கள் போய் தமிழ்மொழியை பேசினாலும் நம்மளை வந்து தரக்குறைவாக தான் நினைக்கிறங்களே தவிர நம்மளை வந்து தமிழ்மொழி நம்மளோடய தாய் மொழி அப்படின் சொல்லி நினைக்கமாட்டேங்கிறாங்க இதே தெலுங்குக்காரங்க போய் பார்த்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு அவங்களோடய லாங்வேஜ் என்னவோ அதை தான் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொடுப்பாங்க ஆனால் நம்மளோடய நாட்டில் மட்டுந்தான் தமிழ்மொழியை பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொடுக்காம ஆங்கில மொழியையும் ஹிந்தியையும் சொல்லிக்கொடுத்து அவங்களை பேச வச்சிக்கிட்டுருக்கோம் இதே கேரளால போனோம் அப்படின்னா மலையாளத்தை தான் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி தெலுங்கில் போனோம்னால் அவங்க வீட்டில் பேசுகிற மொழி தெலுங்காக தான் இருக்கும் ஏன்னால் வந்து அவங்களோடய தாய் மொழியை மறந்துட கூடாது அப்படின் சொல்லி எல்லோருமே முனைப்பாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் தமிழர்கள் மட்டுந்தான் தமிழ்மொழியை குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு வெட்கப்பட்றோம் ஸோ அதுவே ஒரு பெரிய சவாலாக தான் தமிழ் தமிழ்மொழி இருக்குது இனி வரக்கூடிய குழந்தைங்கள் மத்தியில் தமிழ்மொழிங்கிறது எந்த லெவலுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னால் இப்போது வீட்டிலேயே வந்து அவங்க சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுக்குறாங்க ஆங்கிலம் பேசுங்க வீட்டிலேயும் பேசுங்க அப்படின் சொல்லியே அனுப்பிவிட்றாங்க பள்ளிகளில் அப்படிங்கம் போது தமிழ்மொழியை வந்து இனி வரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது